இந்த கலைப் பொருட்கள் கடை வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்திலையே இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது அங்கே மட்டும் தான் இருக்குன்ட்டெலாம் இல்லை எங்கள் ஊரில் வந்துட்டு நிறைய நிறைய இடத்துல இருக்குது ஆனால் ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி விலையா இருக்கும் இப்போ அது வந்துட்டு குட்டி கடைன்னு வெச்சுக்கோங்களேன் அந்த கடைக்கு வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும் காசு ஆனால் பெரிய கடை ஏசி எல்லாம் போட்டிருக்காங்க அதுமாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுனா அது காசு கொஞ்சம் அதிகமாகவே வாங்குவாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு குட்டி கடை தான் நாம் வாங்கற அளவுக்கு தான் இருக்கும் ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை நான் அங்கே போய் அடிக்கடி என்ன வாங்குவேன்னா எனக்கு இந்த நூலில் வந்துட்டு கோர்த்து இது பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த வட்டம் போடுறது அப்புறம் இந்த பட்டாம்பூச்சியில் வந்துட்டு நூல் இது பண்ணுறது அதுக்காக வந்துட்டு நிறையா பொருட்கள் நான் அங்கே வாங்கியிருக்கேன் கைவினை பொருள் செய்யறது வந்துட்டு எனக்கு அவ்வளோலாம் அதுமேல் ஆர்வம் இல்லை ஆனால் அது எப்படி வந்துச்சுனா எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு பொண்ணு அவள் சு அவள் வந்துட்டு அந்த கைவினை பொருள் நல்லா செய்வாள் இந்த பேப்பர்லையே தோடு பண்ணுறது அப்புறம் வாட்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்துட்டு தான் எனக்கே அதில் வந்துட்டு ஒரு ஆர்வம் வந்துச்சு ஏ அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு இந்த யூட்யூப்பெலாம் பார்த்து கற்றுக்கிட்டு அவகிட்டையும் நெறையா கேட்டு கற்றுக்கிட்டு நானும் அதே மாதிரி தான் அந்த பேப்பரில் பண்ணுவேன் தோடு பண்ணியிருக்கேன் வாட்ச் பண்ணியிருக்கேன் அழகான வளையலெலாம் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்துட்டு கைக்கு போடுற மோதிரம் இதெல்லாமே நான் அந்த யூட்யூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டு நானாக பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்பறமேலு அது எனக்கு வந்துட்டு எப்படி சொல்றது அது வந்து ஒரு சைடு தொழிலாகவே மாறின மாதிரி ஆயிடுச்சு யாருனால் கிஃப்ட்டு கேட்டாங்கன்னு வெச்சுக்கோங்களேன் நான் ஏன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தரணும் இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா சில பேர்துக்கு நான் ஃபஸ்ட் ஆளாக வந்துட்டு ஸ்டாட்டிங்கில் சரி அவங்களுக்கு தான அது மாதிரி பண்ணி பண்ணி கொடுத்தேன் அப்புறமேலு வந்துட்டு எங்கள் அம்மாவும் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுற நிலமைல இருந்தாங்க அதனால நான் வந்துட்டு என்ன நினச்சேன் இதுவே நம்ம தொழில் ஆக்கிக்கலாமேன்னு நினச்சி நான் அதை தொழிலா மாற்றிட்டு எப்படி சொல்வது ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஃப்ரீயாகவே பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்துட்டு சரி அம்மாவுக்கும் இது சப்போட்டாக இருக்கும் நினச்சங்காட்டி இந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் அதுவும் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி அதுக்காக போ அதுக்காக நிறையா ஃபஸ்ட்டு வந்துட்டு செஞ்சு இந்த மாதிரி ட்ரையெல்லாம் காட்டி இது பண்ணிணேன் அதுக்கப்புறம் நிறையா பேர் பிடிச்சு அதுலையும் வந்து கேட்டு அதுலையும் வந்துட்டு நான் கொஞ்சம் சம்பாரிச்சு எங்கள் அம்மாவுக்கெலாம் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் அது எங்கே இருந்தோ ஆரம்பித்தத அதுலெலாம் எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆர்வமே இல்லை ஆனாலும் அதை பார்த்து வந்து இப்போ இவ்வளோ பெரிசா என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அதுவும் வந்துட்டு எனக்கு ஒரு வகையாக பெருமையாவும் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு நான் அதனால வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்வது சப்போட் பண்ணுறேங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது